ஸோ இப்போ ஆக்டர்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா வந்து சூரியாவை ரொம்ப பிடிக்கும் சூரியா வந்து அஞ்சான் மூவீஸில் வந்து நல்ல டிரெஸ்சென்ஸ் போட்ருப்பார் நல்லா ஸ்டைலீஷாக இருப்பார் ஒரு கேங்ஸ்டார் மாதிரி இருப்பார் ஸோ அவருடைய டிரெஸஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க ரொம்ப அழகாகவும் இருப்பாங்க அந்த இதில் ஸ்டைலாக அதுமாதிரி ஜா ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணிட்டேயிருப்பாங்க ஸோ அந்த மூவீஸு நல்லாயிருக்கும் அதுலயிருக்குற டிரெஸஸும் சூப்பராகருக்கும் அதுமாதிரி சமந்தா போட்ருக்க அந்த டிரெஸஸும் நல்லாயிருக்கும் சில சாங்ஸ்லலாம் போட்ருப்பாங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப ஃபேஷனாகருக்கும் ஒரு டிரெண்டிங்கான டிரெஸஸ்க்கூட சொல்லிக்கலாம் அதை ஸோ அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதுமாதிரி வந்து நிறையாஸ் மூவீஸில் நான் பார்த்துருக்கேன் டிரெஸஸ்லாம் இப்போ வந்து டிரெடிஷ்னல் டிரெஸஸ்ன்னு பார்த்தோம்னா அது வந்து பொன்னியின் செல்வனில் பார்த்தோனா திரிஷா போட்யிருப்பாங்க அந்த அந்த அந்த காலத்தில் உள்ள ஓல்டு டிரெடிஷ்னல் டிரெஸஸ்லாம் வந்து மன்னர் பரம்பரை ஸோ இதுமரில்லாம் வந்து போட்யிருப்பாங்க அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டிரெஸஸும் என்ன சொல்றது ஒரு பியூட்டிஃபுல்லான கேர்ள் மாரி தெரியும் நல்லாயிருக்கும் அழகாக இருப்பாங்க அ ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அது ஃபேஷனாக தெரியுது ஸோ நம்ம வந்து மார்டனாகவும் இருக்கும் கொஞ்சம் டிரெடிஷ்னலாகவும் இருக்கும் டிரெஸஸ் வந்து டிரெண்டிங்காகவும் ஆகுது இப்போ வந்து ஃபேஷன் டிரெஸ்தான் டிரெண்டிங் இல்லை அந்தமாதிரி டிரெஸ்ஸும் வந்து டிரெண்டிங் ஆயிட்ருக்கு டிரெடிஷ்னல் டிரெஸஸ்ன்னா ஸோ இதெலான் வந்து ஒரு நல்ல விதமான டிரெண்டிங்ஸ்தான் அது வந்து மூவீஸ்லையுந்தான் மோஸ்ட்லி மூவீஸில்தான் ரொம்ப டிரெண்டாயிகிட்டே இருக்கு அந்தமாதிரி டிரெஸஸ்தான் பார்த்து எல்லாருமே வாங்கிட்யிருக்காங்க